என்ன வாய்ப்புகள்னா இப்போ வந்து ஸ்கூலில் வந்து அவங்க அவங்களால் படிக்க முடியாமல் விளாட்டுத்தனமா வந்து அதை படிப்பை எடுத்துக்கிட்டு அந்தமாதிரி போகிறவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாயிருக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது காலேஜு படிக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போதை பொருளுக்கெல்லாம் வந்து அடிமையாகி அதை வந்து அதையே வந்து ஃபுல்டைமாக அவங்க வேலை அப்டிங்கிற ஒரு இதுவாக வந்து அவங்க பயன்படுத்துறதனால வந்து வேலை வாய்ப்பு வந்து எதுக்கும் அவங்களுக்கு செட்டாக மாட்டேங்குது அதனால் வந்து இப்போது அவங்க ஃபேமிலிக்கும் அதேமாதிரி ரொம்ப வந்து ஹெல்ப்லெஸாருக்கு அதனால் வந்து இவங்க அந்த இதுக்கெல்லாம் வந்து எந்தவொரு விளாட்டுத்தனத்துலயும் படிப்பில் வந்து விளாட்டுத்தனத்தையும் காட்டாமல் ஒரு பொறுப்பு வந்து அவங்க வேலை செஞ்சு அவங்க குடும்பம் சம்பாதித்து அவங்க குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அப்டிங்கிற ஒரு கடமைக்கு அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேங்க